வழிபடும் போது முக்கியமாக பின்பற்ற வேண்டியது நான் அப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே சீக்கிரமாக சீக்கிரமாக இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்ச உடனே தலையில் உச்சந் தலையில் நல்லா நல்லெண்ணெய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சி போய் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதை தான் நானும் செய்வேன் தலை குளிச்சுட்டு ஏன்னால் காலையில் வந்து ஹீ ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம உடம்பு அதனால நல்லெண்ணெய் வச்சு குளித்தா ஹீட் எல்லாம் போகும் அது இந்த வெப்பம் எல்லாம் தணிக்கும் அப்படினால தலை குளிச்சுட்டு தலைக்கு குளித்த உடனே வந்து வெளியில் வந்தவுன்னே திருநீர் பூசணும் அப்படின்னு சொல்லுவாங்க திருநீர் பூசினா வழிபட்றனாலையோ யே நம்ம திருநீர் பூசணுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து தலைக்கு குளித்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சி திருநீர் பூசணும்ன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது தான் வந்து நெற்றில இருக்க தண்ணி திருநீர் வந்து நெற்றில இருக்க தண்ணியெலாம் எடுத்துவிடும் அதனால அது சையின்ட்டிஃபிக் பிரகாரமாக ரொம்ப கரெக்டாக இருக்கிறனால அதை பூசிவிட்டு வீட்டில் வந்து இந்த மஞ்சளை வந்து தண்ணியில் எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு அதை வந்து வீட்டில் வீட்டை சுற்றி இருக்க இடத்துலலாம் கிருமி நாசினினால் மஞ்சள் வந்து கிருமி நாசினால் அதை வீட்டை சுற்றி தெளிச்சுட்டு தலையில் கொஞ்சம் தேய்ச்சுட்டு கற்பூரம் வந்து எல்லாம் இடத்துலையும் காமிப்போம் கற்பூரம் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் அப்படினால எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வந்து கற்பூரம் காமிச்சுட்டு மாங்காய் இதெல்லாம் வந்து சா சாமி முன்னாடி மாங்காய் இந்த மாங்காய் எல்லா பலகாரம் தேங்காய் மாங்காய் ப பலகாரம் வாழைப் பழம் எல்லாமே வந்து படைச்சுட்டு பூ வந்து எல்லா இடத்துலையும் பூ வந்து சாமி ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் வந்து வச்சு அந்த படி தான் வழிபட்ணுன்னு சொல்லுவாங்க வீ வீட்டில் அதுதான் சொல்லுவாங்க இதுவும் நாங்கள் தான் கடைபிடிப்போம் முக்கியமாக மஞ்சள் தெளிக்கிறதும் சரி கற்பூரம் வீட்டில் ஃபுல்லாக காமிக்கிறதும் சரி எல்லாமே கிருமி நாசினினாலேயும் பாசிட்டிவ் எனர்ஜினாலேயும் எல்லாத்தையும் கடைபிடிப்போம் க முடித்த உடனே சாப்பாடு வந்து சாப்பாடு ஏதாச்சும் படைக்கணும் அப்படின்னா அதை வந்து விரதம் கொடுத்துட்டு இது இது வந்து க தலையில் மாடியில் வந்து விரதம் கொடுத்து அவங்க வந்து பறவைகளுக்கு முதல்ல உணவு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம்